மேடம் மேடம் நீங்கள் கேஸ் வெல்டிங் வைப்பிங்களா சரிங்க மேடம் ஒரு டோர் பண்ணனும் அதனால் தான் மேடம் நான் ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு வந்தேன் அதை வேணுணா உங்கள்கிட்ட காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் ஆ காட்றேங்க மேம் இந்தா பாருங்கள் என்னோடய செல்லில் இருக்குது பாருங்கள் இந்தா பாருங்கள் இந்த மாதிரி தாங்க ஆமாங்க சரிங் மேடம் சரிங் மேடம் பிளைனாக இருக்குறதே போதுங்க மேடம் சரிங்க சரிங்க மேடம் ஆ சரிங்க மேடம்

சரிங்க சரிங் மேடம் சரிங் மேடம் சரிங் மேடம் சரிங் மேடம் சரிங் மேடம் சரிங்க சரிங்க நான் தான் ஃபோட்டோ எடுத்து வந்திருக்கேன் மேடம் இதில் பாருங்கள் கரெக்டாக ஆமாங்க மேடம் சரிங்க

ம் சரிங்க மேடம் சரி வந்து வேணுணா இப்போ அளந்து அளவு எடுத்துகிட்டு போங்க மேடம் சரிங் மேடம் நன்றிங்க மேடம்